ஆ நான் போன் வந்து ஒன்று இதுக்கு முன்னாடி பட்டன் போன் வச்சுருந்தேன் பட்டன் போன் வச்சுருக்கும்போது ரொம்ப கஸ்டமாக தான் இருக்கு நம்பர் போட்டாலும் வந்தாலும் எடுக்குதா கிடைக்கிறதோ என்ன கிடைக்குதுன்னு தெரியாது சரியா சவுண்ட் இருக்காது ஒன்று மாற்றி ஒன்று போயிகிட்டே இருக்கும் இப்போ என் பையன் ஒரு போன் வாங்கி கொடுத்தான் என்ன அதாவது மற்ற இந்த போன் இது என்ன சொல்லுறது டச் போனு வாங்கி கொடுத்தான் என் பையன் அந்த போன் வந்த பின்னாடி எனக்கு நிறைய சௌரியம் கிடச்சிது பார்க்க போனாக்கா வீடியோ கால் படமே பார்க்கலாம் பாட்டு கேட்கலாம் நேரடியாக இப்போ நேச்சராக எல்லாருக்கிட்டையும் பேசலாம் வெளியிலேந்து எங்கள் சொந்தபந்தத்துக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன் ரொம்ப விருப்பப்பட்டு பேசி இருக்கேன் நல்ல போன் பரவாயில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பையன் வாங்கி கொடுத்ததுக்கு சந்தோஷப்படுறேன்